யூடியூப்பில் எனக்கு பிடித்தது உணவு ரெசிபி அதை இப்போ இந்த நாங்கள்லாம் பழைய காலத்து சமையல் தான் நாங்கள்லாம் செய்வோம் இப்போ இந்த டீ வ டிவியில் பார்த்து தான் நான் க எங்கள் குழந்தைங்களுக்கு எதனாலும் செஞ்சுக் கொடுக்கறேன் எக் ரைஸு சில்லி சிக்கன் இந்த மாதிரி நிறையா ஐட்டங்கள் வந்து நான் இதை பார்த்து தான் நான் செஞ்சுக் கொடுக்கறேன் எங்களை எங்களுக்கு கடையில் எல்லாம் வாங்கி கொடுக்கறக்கு எங்களுக்கு பிடிக்காதுப்பா அதனால நான் வீட்டிலையே நாங்கெல்லாம் செஞ்சுக் சொ கொடுக்கறோம் எல்லாம் பண்றோம் அந்த கடையில் வந்து சிக்கன் எல்லாம் எத்தனை நாள் சிக்கனோ எண்ணெய் எத்தனை நாள் எண்ணெயோ கண்ட எண்ணெயெல்லாம் போட்டு செய்வாங்க அது குழந்தைங்க உடம்புக்கு சேராது எனக்கு இது ஃபோனில் பார்க்கறது தெரியாது அதனால் நான் டிவியில் பார்த்து எங்கள் குழந்தைங்களுக்கு நான் செஞ்சுக் கொடுக்கறேன் நான் வயசானவ தான் இருந்தாலும் சமையல் எல்லாம் நல்லா செஞ்சுக் கொடுப்பேன்பா